எப்படினா தமிழ்நாட்டில் மட்டுந்தான் தமிழ் பேசுவாங்க தமிழ் பேசுறவங்க மற்ற ஸ்டேட்டில் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் இருப்பாங்க இது இங்கிலீசு ஹிந்தி இதுமாதிரி தெரிஞ்சவங்க எல்லாம் ஸ்டேட்லேயும் போய் எல்லார்ட்டேயும் பேசுவாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் எடத்தில் மட்டுந்தான் தமிழில் பேசுறவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க நம்ம வேறே ஸ்டேட்டுக்கு போயிட்டால் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டுந்தான் தமிழில் பேசுவாங்க மத்தவங்க மற்றலாம் ஹிந்தி குஜராத் தமிழ் அந்தந்த ஊருக்கு அந்தந்த லாங்வேஜ் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் அவங்களாலே பேசமுடியும் இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் தமிழ்நாட்டில் பேசமுடியும்